இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலைப் பொருள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதும் வயலில் போய் களிமண் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதில் பிள்ளையார் செய்வோம் மேடை செய்வோம் அதுக்குன்னு அதெல்லாம் கொண்டுட்டு போய் தெருவில் கொண்டுட்டு போய் ஊர்வலமாக கொண்டுட்டு வருவோம் தெருவு ஒரு நாலு தெருவு இருக்கும் நாலு தெருவையும் சுற்றி வந்து பீச் இல்லை ஆற்றுல கொண்டு போய் கரைக்கிறது அடுத்தது வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் வந்து கிப்ஃட்டு பண்ணனுன்னா கடையில் போய் கலைப்பொருள் அவங்க செஞ்சு வாங்கறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அடுத்தவங்க செஞ்சு கொடுக்குறது வந்து நம்மளுக்கு மனத்திருப்தியே இருக்காது சுத்தமாக அது நான் என்ன கேவலமாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நான் ஏன் கைப்பக்குவமாக செய்வேன் அது பொறுமையாக செய்வேன் அது எதாச்சும் கிப்ஃட்டு கொடுக்குணுன்னா நான் வந்து ஏன் மண்ணில் சின்ன புள்ளியார் பாக்ஸ் மாரி எதாச்சும் செய்வேன் அடுத்தது வந்து பேப்பரில் எதாச்சும் செய்வேன் அதில் ட்ராயிங் பண்ணுவேன் அவுனுக்கு என்ன பிடிக்கிதோ அவன்கிட்ட கேட்பேன் என்னடா ஒனக்கு பிடிக்கிதுன்னு கேட்டால் அவன் எதாச்சும் சொல்லுவான் எதா இது பிடிக்கும் அது பிடிக்குன்னு சரி அவனுக்கு இது ஒன்று பிடிக்கிது அப்படின்னு அவன் பேரை வாங்கி அவன் பேர்லாம் போட்டு அதை நீட்டாக ப்ரசெண்ட் பண்ணுற மாரி கொடுக்குறது வேறு என்னாச்சும் பண்ணணுன்னா நல்ல பேர்லாம் வந்து சில பேர்லாம் வந்து என்ன பார்த்து என்னப்பா நீ பண்ணுறங்குவாங்க அவங்களுக்கு வந்து கற்று கொடுப்பேன் இப்படி பண்ணுணும் கம்பியில வச்சி இந்த நூல்லாம் சுற்றி இந்த ஸ்டோன்லாம் இங்கே வைக்கணும் இது இப்படி பண்ணுணும் நீங்களாம் இதில் வந்து பண்ணுறிங்களான்னு கேட்டால் அவங்க சில பேர் பண்ணுறேங்குவாங்க அவங்க பண்ணுறவங்களுக்கு டைம் கொடுத்து இது மேரி இப்படி பண்ணுங்கள் பொறுமையாக சொல்லுவேன் சொல்லும் போது அவங்களும் சரி புரியுது அடுத்தது நான் போய் இன்னோருத்தவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்குவாங்க சரி நீங்களே பண்ணுங்கள் நீங்கள் இதை வளையல்லாம் பண்ணும் போது கட்டு கம்பியில நானாகலாம் வளையல் பண்ணுவேன் அதில் வந்து நூல் சுற்றுறது அதில் ஸ்டோன் வைக்கிறது அதுல ஸ்டோன் மேலே ஸ்டோன்னா சின்ன சின்னதாக அடிக்கி வைக்கிறது அதுலையே வந்து வளையல் செய்யறது வளையல்லாம் சின்ன சின்னதாக செய்வோம் இந்த கட்டு கம்பியில சின்னதாக வளைச்சு அதில் கீழ ஜிமிக்கி மாரி வச்சு அந்த ஜிமிக்கியில வந்து ரெண்டு கல் வச்சு அது ஆடுற மாரி அடுத்தது கொலுசு அது கிஃப்ட் பண்ணுறது அடுத்தது வந்து அவனுக்குலாம் வந்து வேறு என்ன கேட்கறான் லெட்ரு எழுதுவோம் ப்ரெண்டு பிடிக்காதவனுக்குலாம் லெட்ரு எழுதி ஏன் பேசல எதுக்கு பேசல நான் நல்லா தானே பேசினேன் நீ ஏன் என்கிட்ட பேசல அவன் வீடு தேடி அவனுக்கு அதை போட்டுகிட்டு நீ பேசு நான் இனிமே உன்கிட்ட நல்லா தான் பேசுகிறேன் அப்படிங்குவேன் அடுத்தது வந்து இப்போ பிரியாத நண்பர்கள் அவனுக்குலாம் வந்து நான் என்ன டெய்லிக்கும் வந்து ஃபோன் பேசுவேன் இல்லைன்னா அவனே வீடு தேடி வந்து பேசுவான் அடுத்தது வந்து கல்லுரி கல்லுரி கல்லுரிக்குலாம் போகும்போது ஒன்னா போவோம் இந்த தோஸ்த்து மாரிலாம் ஒன்னாக போயிட்ருப்போம்